ஆ கடயா வச்சுருக்கீங்க ஆ நல்லா இருக்குங்களா

ஆ சரிங்க நம்ம பேர்த்திக்கு ஒரு இதுங்க பா பா பிறந்த நாள் விழா வைக்கறங்க வேணுங்க சரக்கு நல்லா செய்திருக்கீங்கல்ல லட்டுல்லாம் இருக்கணுண்ணா சரிங்க ஒரு அததுலையும் ஒரு அஞ்சு கிலோ என்னா விலையா இருக்குங்கணா

அஞ்சு கிலோ லட்டு கொடுங்க அஞ்சு கிலோ மிச்சர் கொடுங்க அந்த தட்டை கார கார காராசேவு இருக்குங்களா அதில் ஒரு அஞ்சு கிலோ கொடுங்க இந்த அந்த ஓலப்பக்கோடா இருக்கு பாருங்கள் அதெலாம் இருக்குங்களா உங்கள் கடைல ஓலப்பக்கோடா ஒரு ஒரு அஞ்சு கிலோ கொடுங்க ஆ நல்ல மாதிரியா கொடுங்க நான் தேதியை கொடுக்குறேன் நீங்கள் உங்கள் கடை எவ்ளோ தூரம் இருக்குங்க ஆ சரிங்க நான் வரும் போது ஃபோன் பண்ணுறேங்க ஆ வந்தர்றோம்